நான் வந்து காட்டு வழில நான் ப்ரிஃபர் பண்ணுற போகும்போது நம்மளோட அதாவது எக்ஸ்டா ஸ்னோட்டுன்னு ஒன்று இருக்கும் எக்ஸ்டாஸை வந்து நம்ம கம்மியாக வச்சுக்கிட்டாலே விலங்குகளுக்கு வந்து நம்ம பயமுறுத்துறதை வந்து தவிர்க்கலாம் ரொம்ப உரிமிட்டு போகக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து நினைப்பேன் மெதுவாக போனாலும் நம்ம பாதுகாப்பாக போகலாம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் விலங்குகள்கிட்ட வந்து நம்ம பயமுறுத் விலங்குகளை பயமுறுத்தாமல் இருந்தால் நம்மளை நம்மளையும் எதுவும் பண்ணாது அதே மாதிரி நம்ம கொண்டு வந்த உணவுகளை விலங்குகளுக்கு கொடுக்கக் கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதை தவிர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து நம்மளுக்கும் ஒரு விதத்தில் ஆபத்தில் முடியும் அவங்களுக்கும் ஒரு விதத்தில் ஆபத்தில் முடியும் அதனாலயே நான் வந்து என்ன சொல்லுவேன்னா விலங்குகளுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்த உணவை தரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் தரக்கூடாது இன்னொன்று விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒரு காட்டுப் பகுதியில போகறோன்னா நம்மளோட வண்டியோட நிலை பெட்ரோலோட அளவு எரிபொருளோட அளவு அதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு தான் போகணும் ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு காடு இருக்குன்னா அதை நீங்கள் போயிவிட்டு அந்த நகரத்தை சேரும் போது தான் உங்களுக்கு வந்து எரிபொருளுக்கான வசதி உங்களுக்கு கிடைக்கும் அப்படி அவ்வளோ தூரம் நீங்கள் மேலே போகறதுக்கு உங்களுக்கு வந்து எரிபொருள் தேவைப்படுது உங்கள் எரிபொருள் நிரப்பியோட அளவு வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கேன்லயோ இதுலையோ ஒரு இதுலையோ வச்சுக்கிறது நல்லது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்போவுமே ஒரு கரடு முரடான சாலையில ஓட போகுதோ இது பண்ணும் போது நம்மளோட ஹேண்டில் பாக்ஸோட ஸ்டெபிளிட்டி நம்மளோட இடுப்போட ஸ்டெபிளிட்டி நான் வந்து எப்போவுமே அதிக அளவில் வந்து கவனத்தோட தான் செய்வேன் மற்றப்படி நம்ம வானிலையெல்லாம் மாறும் போது ஒரு இடத்துல நம்ம வந்து கரெக்டாக நின்று பார்த்து தான் போகணும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்தில் தான் நான் இருப்பேன் அப்படி வானிலை சரியில்லை நம்மளால் இயக்க முடியாது ஒரு விதத்தில் நம்ம இயக்கி ஆகணுன்னா அந்த இடத்துல நம்ம பொறுமையாக தான் செயல்பட்டாகணுமே தவிர நம்ம வந்து அதிக அளவில் வந்து இந்த வானிலையில் இதாகும் போது நம்ம தவிர்க்கறது நல்லது